பொங்கல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து வந்து அறுவடை செய்யும்போது அதாவது அறுவடை எப்போ செய்கிறாங்களோ அந்த மாதம் வைப்பாங்க அதாவது தை மாதந்தான் தமிழர் திருநாள்னு சொல்லுவாங்க அந்த பொங்கலை எப்படி வைப்பாங்கன்னா மண்பானையில் வைப்பாங்க அதே மாதிரி இன்னமும் வீட்டில் வந்து மண்பானையில் தான் வைப்பாங்க அதுவேறே கண்ணு வேறே புக புகையா வரும் கேஸ் அடுப்பிலயே இருந்துட்டு மண்ணை அதுவும் அந்த இதுக்கு வேறே சாணம் பூசணும் அதை பூசணும் மஞ்சள் வைக்கணும் குங்குமம் வைக்கணும் சொல்லிவிட்டு காலங்கார்த்தால நாலு மணிக்கே எழுப்பிட்டு ஐயையோ அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு அது பண்ணு ஐயையோ அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு குங்குமம் வைக்கணும் அப்புறம் பொட்டு வைக்கணும் அப்புறம் பூ வைக்கணுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அதுவும் அதில் அடுப்பு எரியுட சொல்வாங்களே ஐயோ அந்த அடுப்பு எரியறத்துக்குள்ள நம்ம கண்ணுருக்கே எல்லா தண்ணியுமே வெளியில் வந்துடும் போல ஆனால் ரொம்பவே பாரம்பரியமாக செய்வாங்க ஃபர்ஸ்ட் அந்த அடுப்பு நல்லா சாணம் போட்டு மெழுகி அதுக்கு குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு பூ சுற்றி அருகம்புல்லை வச்சு பிள்ளையார் பிடிச்சி தலைவாழ இல போட்டு அப்புறம் வந்து இங்கே உள்ளூரில் விளையிற காய்கறிகள் பூசணிக்காய் பரங்கிக்காய் ஸோ இந்த மாதிரி எதாச்சும் ஒரு காய் வச்சு படைப்பாங்க வெல்லம் கிழங்கு வகை எல்லாமே வைப்பாங்க அதுவும் அதில் வந்து ரெண்டு பானை வைப்பாங்க பெரிய பானை வந்து சக்கரை பொங்கல் சின்ன பானை வந்து வெண்பொங்கல்னு வைப்பாங்க ஏன்னா கேட்டால் அதுதான் சாஸ்திரமாம் அப்புறம் வந்து பொங்கல் ஃபர்ஸ்ட்டு எது பொங்கணுன்னால் சக்கரை பொங்கல் தான் பொங்கணுமாம் அப்போதான் வந்து வீட்டில் வந்து சந்தோஷம் பொங்கணுமாம் அதனாலையே அத ஃபர்ஸ்ட்டு பொங்க விட சொல்லுவாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் இருக்கிற எல்லா விறகையும் அள்ளி அதில் போட்டுருவோம் பார்த்தா வெண்பொங்கல் கீழே வந்து விறகே இருக்காது வீட்டில் வந்து திட்டுவாங்க என்ன பண்ணி வெச்சிருக்கீங்க நீங்கள் தானே சொன்னீங்க சக்கரை பொங்கல் தான் ஃபர்ஸ்ட்டு வரணுன்னு அதனாலதான் நாங்கள் அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் எடுத்து வைச்சோம் அப்படின் சொல்லிக்கிட்டிருப்போம் அப்போ வெண்பொங்கல் வெண்பொங்கல் பொறுமையாக வந்துட்டுன்னுவாங்க வீட்டில் உள்ளவங்கள்லாம் கத்துவாங்க இதுங்களுக்கு வேறே வேலையே இல்லையான்னு நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் அப்புறம் சக்கரை பொங்கல் நல்லா பொங்கி வந்ததும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு எல்லாருமே கத்துவாங்க நாங்கள் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல்னுதான் கத்திகிட்டு இருப்போம் இந்த மாதிரி நிறையாவே கலாச்சார மரபு இருக்குது ஒரு வெளில போகணுன்னா எப்படி ஒரு கலாச்சாரமாக இருக்கணும் நிறையாவே பண்டிகை நிறையாவே வருது கலாச்சாரத்தோடு அந்த கலாச்சாரத்தோடு செஞ்சால்தான் நம்ம வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தை அடைய முடியும் எல்லா விழக்காளும் விழாக்களும் கலாச்சாரம் தீபாவளி பண்டிகையும் அப்படிதான் காலையில் ஏந்ச்சு எண்ணெய் தேய்ச்சி முழுகிவிட்டு புது ஆடை உடுத்தி பெரியவங்கள்ட்டலாம் வந்து ஆசிர் வாங்கணும் அது வந்து நம்ம முன்னோர்களுக்கு படைக்கும் நாள் நல்லா வெடி வெடித்திட்டு சந்தோஷமாக கா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து எல்லாமே ஒரு கலாச்சாரத்தோடு இருக்கணும் அதுதான் நம்மளுக்கும் வந்து ஒரு நல்ல ஹேப்பினஸ் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்